செல்லப்பிராணிகள்னால் எனக்கு வந்து நாய் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அது வந்து இப்போ நம்ம வளர்க்கறவங்ககிட்ட வந்து அது ரொம்ப க்ளோசாக இருக்கும் அவங்களுக்காக வந்து ரொம்ப கேர் பண்ணிக்கும் அப்புறம் சின்ன வயதுல படிச்சிருக்கோம்ல வீட்டை வந்து சேஃபாக நைட் டைம்லாம் வந்து பார்த்துக்கும் அப்படில்லாம் சொல்லி சோ எனக்கு வந்து நாய் பிடிக்கும் அதுவும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் குண்டாக இருக்கணும் அப்புறம் வந்து பிரௌன் கலர்ல இருக்கணும் அது வந்து சின்னதாக இருக்கும்போதுலேயிருந்தே அதை நான் அது என்கூடவே இருக்கணும் அந்த மாதிரி அது குட்டியாக இருக்கும்போது வாங்கி அதை வந்து நான் வளர்க்கணும் அப்படி சொல்லி அது எனக்கு ஒரு ஆசை ஆனால் ஏன் நான் வந்து வளர்க்கல அப்புறம் வந்து எனக்கு பூனை சுத்தமாக பிடிக்காது ஏன்னா பூனை மேலேருந்து அதோடய முடியெல்லாம் வந்து கீல கொட்டும் அதெல்லாம் வந்து வீட்டுக்கு நல்லது இல்லை அப்படியெல்லாம் வந்து சொல்வாங்க அதனால் வந்து எனக்கு அது பிடிக்காது வேற ஏன் நான் சின்ன வயசாக இருக்கும்போது என் பாட்டி வீட்டி ல வந்து ஆடு மாடு அதெல்லாம் வந்து வளத்திருக்காங்க அதனால் நான் வந்து பார்த்துருக்கேன் அது வந்து குட்டியாக இருக்கும்போது அழகாக இருக்கும் ஒரு மாதிரி க்யூட்டாக இருக்கும் அதனால் வந்து எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்புறம் வேற குதிரை எனக்கு பிடிக்கும் அதுவும் வீட்டில வளர் க்குறாங்கல்ல இப்போது கொஞ்சம் ஒரு சிலர் வளர்க்குறாங்க அதை வந்து பிடிக்கும் பார்க்க அழகாக இருக்கும் அது வந்து வேகமாக ஓடும் அதனால் வந்து எனக்கு அதுவும் பிடிக்கும் மோஸ்ட்லி எனக்கு பிடிச்சது டாக் தான் பிடிக்கும் அதுதான் வீட்டில வளர்க்கணுன்னு ஆசை ஆனால் நான் வந்து இதுவரைக்கும் வாங்கி வளர்க்கல ஃபியூச்சர்ல மேபி வளர்க்கலாம்